வணக்கம் சரவணன் பூக்கடையா எனக்கு ஒரு பத்து கிலோ ரோஜாப்பூ மல்லிப்பூ ஒரு கிலோ கிடைக்குமா வில எவ்வளோ ஆ கொஞ்ச குறச்சி போட முடியுமா உங்களுக்கு அது இன்னும் குறச்சி போட முடியுமா உங்கள்கிட்ட என்னென்ன பூ எல்லாம் இருக்கு எனக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு தேவையான பூ வேணும்

ஆ பொ ஆ பொண்ணு மாப்பிளைக்கு வேறு வீட்டில் வைக்க தலையில் வைக்க அவங்களுக்கு இந்த மல்லிப்பூ ரோஜாப்பூ

ஆ பண்ணிர்லாம் அதே பண்ணுங்கள் ஆ முப்பத்தொன்று க்ருஷ்வல் ஸ்டிரிட் ஸ்ரீவைகுண்டம் ஆ இதை கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வில குறச்சி தர முடியுமா காம்போவில என்ன வகை காம்போவில அப்படி என்னென்ன பூ எல்லாம் இருக்கும் ஆ சரி சரி ஆ ஆமாம் அதை பண்ணிருங்க ஆ இல்லை அந்த காம்போவோட வேறு லூஸில் கொஞ்சம் பூ வேணும் அவ்ளோ தான்